நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் மிக்ஸி எல்லாம் நாய்ஸ் வராதுன்னு சொன்னாங்கள் நல்லா சத்தம் வருது கிரைண்டர்லையும் சீக்கிரம் பெல்ட்டு போயிடுது மிக்ஸிலேயுமே பிளேடு போயிருது ஆமாம் பிளேடு புஷ்ஷு இதெல்லாம் சீக்கிரம் போயிடுது சத்தம் நல்லா வருது சத்தம் தான் பிரச்சனை ஜூஸர் ஜூஸர் ஓரளவுக்கு யூஸ் ஆகுது ஆனால் மிக்ஸி ஜார் வந்து ஒன்னும் கொஞ்சம் நைஸ் வரமாட்டேங்கிது அதுதான் பிளேடு போயிடுது பிளேடு புஷ்ஷும் சீக்கிரம் சீக்கிரம் போயிடுது நாய்ஸ் பயங்கரம் கிரைண்டர்ல பெல்ட்டு போயிடுது சீக்கிரம் அவ்வளோதான்